ஆ ஆமாங்கம்மா

ஆ ரொம்ப தேங்க்ஸ்ங்கமா ஆ ரெண்டு விதையுமே இருக்குங்கம்மா ஹைப்ரிட்டும் இருக்குது நாட்டு விதைங்களும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் வேணும் ஆ சரி ஆ இருக்குதுங்கம்மா ஆ இருக்குதுங்கம்மா எல்லா விதையும் இருக்குதுங்கம்மா ஆ ஆ இருக்குதுங்கம்மா எல்லாம் ஒரு ஆயர்ரூபாய்க்குள்ள இருக்குதுங்கம்மா மருந்தெல்லாம் ஆயர்ரூவாய்க்குள்ளே வரும் ஆ விதைகளெலாம் ஐநூறுரூவாய்க்குள்ள ஐநூறு ஐநூறு அறுநூறு வருங்கம்மா

ஆ ஓகேங்கம்மா தேங்க்ஸ்